எங்கள் கோயம்த்தூர் மாவட்டத்தில் பாத்தீர்ங்கன்னா மேம்பாலங்கள் நிறையா செஞ்சுருக்காங்கங்க கோ கோவை டூ மேட்டுப்பாளையம் போகிற வழி பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல டேமேஜு போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கும் அங்கங்கே டைமுக்கு நம்ம நெனச்ச எடத்துக்கு போக முடியாது ஆபீஸ்க்கு போகிறவுங்க குழந்தைகள் ஸ்கூலுக்கு போகிறவுங்க எல்லாத்துக்குமே டைமுக்கு நினச்ச மாதிரி போக முடியாது அப்படி இருக்கிறப்ப என்னன்னால் இப்போ மேம்பாலம் பார்த்தீங்கன்னா காரமடையிலிருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கோயம்புத்தூர் வரைக்கும் நீட்டாக பண்ணிக் கொடுத்துருக்காங்கங்க மத்திய கவர்மெண்ட்டு அது நிதி எல்லாம் ஒதுக்கி ஞ நல்ல விதமாக பண்ணியிருக்காங்க மக்களுக்கும் அது சவுரியமாக இருக்குது போக வரதுக்கு நிறைய டைம் சேவ் ஆகுது அப்புறம் கிராமப்புறங்கள்லெலாம் பார்த்தீங்கன்னா த எங்களதெலாம் தாழ்வான பகுதியாக இருக்கிறதுனால நிறையா சீக்கிரமாக ஆறு இருக்குது எங்கள் ஏரியாவில் பவானி ஆறு இருக்குது தாழ்வான பகுதியில் மழைக்காலத்திலலாம் பார்த்துட்டிங்கன்னா சீக்கிரமாக ஊருக்குள்ளே தண்ணி வரக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பள்ளத்துலெலாம் பார்த்தீங்கன்னா அங்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட்டு மூலயுமா சலுகைகள் நிறைய கிடைக்கிது மேம்பாலம் தரைப்பாலமாக இருக்கிறத கூட கொஞ்சம் மேம்பாலமாக நடத்தி இருக்காங்க கட்டிக்கொடுத்துருக்காங்க மக்கள் ஊருக்குள்ளே போகிறக்கு வரதுக்குலே இப்போ இடஞ்சல் இல்லாமல் நீட்டாக போகிறாங்க வர்றாங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்ல விதமாக போயிட்டிருக்கு